வேலைக்கு வெளியே பெரும்பாலும் என்னோடய பொழுதுபோக்குகள் வந்து விளையாட்டு சின்ன சின்ன விளையாட்டுகள் சதுரங்கம் விளையாட்டு என் குழந்தைகளோட விளையாடணும் அப்புறம் வந்து நம் முக்கியமான பொழுதுபோக்கு புத்தகம் படிப்பது ஆர்வங்கள் சமைப்பதில் ஒரு பெரிய ஆர்வம் உண்டு புதுசு புதுசாக ஏதாவது வித்தியாசமான உணவு வகைகளை செஞ்சு பாக்கிறதுல ஒரு பெரிய விருப்பம் இருக்குது குழந்தைகளுக்கு ஒரு பாடம் சொல்லிக்கொடுக்குறது அவங்க ஏதாவது விளையாட்னாங்கனா அவங்களோடு சேர்ந்து விளையாடுவது அவங்க விருப்படுறதை ஏதாவது செய்கிறது அதேமாதிரி தொலைக்காட்சிகள்ல நமக்கு விருப்பமான தொடர்கள் ஏதாவது போட்டால் பார்க்குறது படங்கள் ஏதாவது இருந்தால் பார்க்குறது இல்லை பிள்ளைங்களை வந்து எங்கேயாது வெளியே கடைகளுக்கு கூட்டி போவது அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுக்குறது எல்லாரும் இல்லைனா ஒன்றா சேர்ந்து வெளியே போய் சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வங்கள் எனக்கு அதிகமாக உண்டு அதே மாதிரி ஏதாவது புதுசு புதுசாக ஒரு படித்து தெரிந்துக்கொள்வது இப்போ இருக்கிற நடைமுறைகள்ல என்ன நமக்கு தெரியாமல் இருக்குது இப்போ வந்த காலகட்டத்தில் எந்த ஒரு தொழில்நுட்பம் தெரியாமல் இருக்குது அதை தேர்ந்தெடுத்து படிக்கிறது